எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது எங்கள் வீட்டில் எங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா நீச்சல் அடிப்பாங்க எங்கள் ஊர் திருவிழா அப்போ சாமியெல்லாம் கொண்டு வந்து முளப்பாரிலாம் கொண்டு போய் கிணத்துல விடுவாங்க கிணத்துல நல்லா நீச்சல் அடிப்பாங்க எல்லாம் எங்கள் ஊர்காரங்க எல்லோருமே சேர்ந்து அதில் நீச்சல் அடிப்பாங்க என் மகனும் அதில் நல்லா நீச்சல் அடிப்பான் இந்த மாதிரி வாய்க்கால் அந்த கிணறு அந்த அந்த மாதிரி இருக்கிற இடத்துலேலாம் நல்லா நீச்சல் அடிப்பான் ஆறு இன்னும் ஏரியிலேலாம் நல்லா நீச்சல் அடிப்பான் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அந்த கிணத்துல நீச்சல் அடிப்பாங்க அப்புறம் எப்போ எங்கே டைம் கெடைச்சாலும் எங்கே போனாலும் நீச்சல் அடிப்பான் என் மகன்